வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகளை கவனமாக பார்த்துக்கணும் டெய்லி போய் அவங்கள பார்க்கணும் காலையிலேயும் சாய்ந்திரமும் போய் அவங்கள பார்க்கணும் தண்ணி விடணும் அவங்களுக்குலாம் பூச்சி பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கணும் மருந்து அடிக்கணுமா உரம் வைக்கணுமா தண்ணி ஊத்தணுமா அவங்கள கழித்து விடணுமா எப்படி என்னென்னு அவங்கள டெய்லி ரெண்டு வேளையும் போய் அவங்கள பார்க்கணும் அவங்களுக்கு தேவையானதை நம்ம செய்யணும் காலையிலையும் மாலையிலையும் தண்ணி விடணும் இந்த மே மாதம் வெயில்லலாம் அதிகமாக தண்ணி விடணும் மழை நாளையில் வந்து நம்ம அவங்கள கண்டுக்க தேவையில்லை அவங்க தானாவே அழகா வளர்ந்துருவாங்க நல்லா செலிப்பாகவும் சூப்பராகவும் அருமையாகவும் கண்ணுக்கு அழகாவும் அழகா வந்துடுவாங்க அதெல்லாம் அவங்கள வந்து நம்ம கவனமா நல்ல முறையில் அவங்கள பார்க்கணும் செடி செ காய்கறிகள் எல்லாம் நம்ம தான் அவங்கள கவனமாக பார்க்கணும் அப்படியே சப்போஸ் நம்ம எங்கேனாலும் வெளியில் ஊருக்கு போகிறோம் வர நாலு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுது தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கறவங்களோ இல்லைனா பக்கத்தில் இருக்கறவங்கள்ட்ட நம்ம சொல்லிட்டு போகணும் இது மாதிரி வந்து எங்கள் வீட்டில் இருக்கறவங்கள இந்த செடி கொடிகள் எல்லாத்தையும் கவனமாக பாருங்க கொஞ்சம் தண்ணி விடுங்க ரெண்டு வேளையும் போய் பாருங்க அவங்களுக்கு மருந்து அடிக்கணுமா என்ன ஏதுன்னு போய் கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் கவனிச்சிக்கிங்க அப்படின்னு அவங்கள்ட்ட நம்ம நம்ம வீட்டு சாவியவும் நம்ம தோட்டத்து சாவியை கொடுத்துட்டு போனால் அவங்களும் வந்து நல்ல முறையில் நமக்கு கவனிச்சிக்குவாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட சொல்லிட்டு போனாலும் அவங்க காலேஜுக்கு போயிட்டு வந்து வீட்டில் வந்து சரி நம்ம அம்மா சொன்னாங்களே அப்படின்னு போய் அவங்கள்லாம் பார்த்து அவங்கள்ட்டலாம் நல்லா பேசிட்டு எல்லாம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்குலாம் தண்ணி விடணுமா உரம் வைக்கணுமா பூ பறிக்கணுமா காய் பறிக்கணுமா வீட்டுக்கு தேவையானது என்ன அங்கே இருக்குது அதை பறிச்சாந்து வீட்டில் வைக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க கவனமாக எல்லாம் பார்த்து செய்வாங்க பக்கத்தில் இருக்கறவங்கள்ட்ட சொல்லிட்டு போனாலும் அவங்களும் நல்ல முறையில் பார்ப்பாங்க நம்மளும் நாலு நாளைக்கு அப்புறோம் ஊருக்கு போயிட்டு வந்து நம்மளும் வந்து திரும்ப எல்லாத்தையும் எப்படி இருக்கிறாங்க என்னான்ருக்கறாங்க அவங்கள்லாம் எல்லாம் பார்த்து மருந்து அடிக்கணுமா அதே மாதிரியே உரம் வைக்கணுமா என்ன ஏதுன்னு அவங்கள பார்க்கணும் அது மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய காய்கள் காய் கனி எல்லாமே நம்ம வீட்டில் இருந்து அதை எல்லாம் நம்மளே உருவாக்கி நம்ம நம் நம்மளே பறித்து நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம சொந்த பந்தத்துக்கும் கொடுக்கும்போது அதில் இருக்கிற சந்தோஷம் வேற லெவல் அருமையாக இருக்கும் மனதுக்கு திருப்தியாகும் இருக்கும் நிம்மதியாகும் இருக்கும் நம்மளே வீட்டில் அதெலாம் எல்லாமே பல வகைகள் வீட்டுக்கு சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே நம்ம தோட்டத்துலேருந்து பூ பூ சாமிக்கு தேவையானது நம்ம ஃபங்க்சனுக்கு வச்சிட்டு போகிறது எல்லாமே நம்மளே உருவாக்கி நம்மளே அதை எல்லாம் காய் கனிலேருந்து பூவுலேருந்து எல்லாம் உருவாக்கி நம்மளே அதை பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம வந்து இவ்ளோவ வந்து நம்ம உருவாக்கி இருக்கிறோம் நமக்குன்னு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி அவங்கள்லாம் வந்து கா க காயாக இருந்தாலும் பூவாக இருந்தாலும் த நிறைய தண்ணி விடணும் மருந்து அடிக்கணும் அதெலாம் வந்து அவங்க பூச்சி இல்லாமல் நல்ல முறையில் பார்த்து அவங்கள வந்து நம்மள பார்த்து பார்த்து பச்சை பிள்ளைங்கள எப்படி நம்ம வளர்க்கணும் நம்மளோடைய பிள்ளைங்கள வந்து நம்ம எப்படி வளர்க்கறோம் அதே மாதிரியே செடி கொடி எல்லாத்தையும் பச்சை பிள்ளைங்க மாதிரி நம்ம வந்து கவனமாக அவங்கள வந்து பார்த்து நல்ல முறையில் நம்ம வளர்த்தோம்னா அது அதை பார்க்க பார்க்க நமக்கும் ஒரு சந்தோஷம் தரும் நமக்கும் ஒரு மன நிம்மதியை தரும் நம்ம வீட்லையே நம்ம தோட்டத்துலையே நம்மளுக்கு இந்தளவுக்கு வளர்க்கறோம் அப்படின்னு நமக்கு ஒரு மனதுக்கு ஒரு நிறைவை தரும்